தொழில்நுட்பம் மூலியமாக பார்த்தா கல்வி வளர்ச்சி தான் அடையுது முன்னெல்லாம் டீச்சர்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்த பிறகு தான் டீச்சர்கிட்ட டௌட் கேட்போம் டீச்சர்கிட்ட எல்லாம் சொல்லிக் கேட்போம் புரியுதோ இல்லையோ எப்படியாவது கேட்டுப்போம் ஆனால் இப்போ டெக்னாலஜி வளர்றதுனாலே இப்போ நம்பெல்லாம் போனில் எடுத்துகிட்டு வந்துடுறோம் போன்லேயே எல்லா டெக்னாலஜியும் இருக்குது எல்லாத்தையும் நம்ப எல்லா ஆன்சரும் எல்லாரோடய கொஸ்டினும் சொல்யூசனும் கண்டுபுடிச்சுடுறாங்க ஸோ அதுவும் இப்போ மேலே மேலே போயி இப்போ எல்லாரும் வீடியோ கால் மூலியமாக எல்லாருக்கும் திரும்ப பாடம் சொல்லித் தராங்க யூடியூப் மூலியமாக எல்லா சேனல்ஸ் மூலியமாக எல்லா வீடியோஸ்ஸை அப்லோட் பண்ணி புரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈசியாக தெரியிற அளவுக்குப் பண்ணுறாங்க அது மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் எழுதிக்கிட்டு நல்லாவே படிக்கிறாங்கள் இப்போ இதுலெல்லாம் பார்த்தா டியூஷனே போவாமல் கூட இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி டெக்னாலஜி மூலியமாக வந்துடாங்க முன்னாடிலாம் யாருக்கும் ஒன்னு தெரியலனா சரி டியூஷன் அனுச்சிவிடுவாங்க பட் இப்போ டியூஷன் வேண்டாம் போன்லேயே பைஜுஸ் மாதிரி ஆப் இருக்குது அப்பறம் வேதான்த்து ஆப் இருக்குது இந்த மாதிரி ஆப் மூலியமாக ரிஜிஸ்டர் பண்ணி அனுச்சிவிட்டுறாங்க அது மூலியமாக டெக்னாலஜி மூலியமாக படிச்சுடுறாங்க அதுனாலே என்ன ஆகுதுன்னா டெக்னாலஜி கல்வி மூலியமாக இன்கிரீஸ் தான் ஆகுது நல்ல ஒரு ரிசல்ட் தான் தருது